ஆ ஸோ இந் இங்கே இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் என்ன இது சொல்லுங்கள் ஏ மெனு மெனு கார்டு கொடுங்க கொஞ்சம்

ஓகே

ம் ஓகே ஓகேப்பா எஸ்பெஷலாக ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்ன்னு எதுவும் இல்லைங்களா நம்போ ஸ்பெஷலாக நீங்கள் இந்த ஹோட்டல்க்குன்னு ஸ்பெஷல் எதாவது இருக்குமே ஓ ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்அப் வந்து பார்த்திங்னா கிரில் சிக்கன் கொடுத்துருங்க அப்புறோம் நண்டு சூப் கொடுத்துருங்கோ நல்லாருக்குங்களா ஓகே நீங்கள் ஸ்பெஷல்ன்னு சொல்றதனால் தான் இதை ஆர்ட்ரு பண்ணுறேன் ஓகே அப்புறோம் அப்புறோம் நாண் ஒரு நால் செட்டு கொடுத்துருங்க இப்பதிக்கு அது கொடுங்க அப்புறோம் மெயின் டிஷ் வந்துட்டு ஃபர்தராக பார்க்லாம் சொல்கிறேன் ஓகேம்மா அது ஓகே அது ஃபினிஷிங் டைமில் பார்க்லாம் ஃபினிஷிங் டைம் பார்ப்போம் இப்போதிக்கு இது கொடுங்கோ பிரைஸஸ் எல்லாம் எப்படிங்க ஓகே எல்லா ஓகே இப்ப எல்லா ரீசன் ரீசனபிள் பிரைஸ் தான் ஓகேம்மா ஓகேம்மா நீங்கள் இதை சப்ளை பண் ஓகே ஓ த்ரீ ஹண்ட்ரெடுங்களா ஓ கடலில் இருந்தே வருதுங்களா ஓகேம்மா ஓகேம்மா ஓ ஓகே ஓகேம்மா ஓகேம்மா நீங்கள் கொடுங்க ஆர்ட்ரு ஆர்ட்ரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொடுங்க ஆ ஓகேம்மா ஓகே